மா உங்களுக்கு என்ன மீன்மா வேணும் கடல் மீனிருக்கு நாட்டு மீனிருக்கும்மா கடல் மீன் வந்து வஞ்சிரம் இருக்குது இறா இருக்குது நான நண்டிருக்கு அப்புறம் கட்லா மீனிருக்கு அப்புறம் சுறா மீன் இருக்குதும்மா நாட்டு மீனில் விராலிருக்கு அப்புறம் சென்ன மீனிருக்கு கெளுத்தி இருக்குது சிலேபி இருக்குது அப்புறம் போட்லாக் இருக்குதும்மா உங்களுக்கு என்ன மீன்மா வேணும் ஒரு வஞ்சிரம் மீன் கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா அது எடை வெச்சு தாம்மா பார்க்கணும் முழு மீனும் கிலோ எடை வெச்சு விற்கிறோம் எடையாக ஒரு கிலோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா வரும்மா வஞ்சிரம் மீன் இல்லைம்மா மழை வேறு பெய்யுது இப்போ யாரும் மீன் பிடிக்க போக கூடாதுன் சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சம் சிரமமா இருக்குதும்மா இப்போதிக்கி மீன் ரேட் எங்கே போனிங்கனாலுமே அப்படி தான் இருக்கும் இங்கே காசிமேடு வந்ததுனால் இந்த ரேட்டு உங்களுக்கு பாக்கி நீங்கள் லோக்கலில் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி தான் உங்களுடைய ஒரு கி ஒரு கிலோ வந்து வஞ்சிரங்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கி விற்பாங்க நாங்கள் இன்றைக்கி டேரெக்டாக மார்க்கெட் வந்ததுனால் இந்த ரேட்டு உங்களுக்கு அவ்வளோ தாம்மா ஆ இறால் இறாலிருக்கும்மா இறால் வந்து புதுசு தாம்மா இப்போ தாம்மா இறக்குனது கிலோ இரநூத்தம்பது ரூபா வரும்மா இறால் ஆ அதுதான் சொன்னேயில்லம்மா இப்போ தான் மீன் அவ்வளோவா பிடிக்க போகிறதில்ல இப்போ யா மாட்டிறத தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறாங்க நம்ம வந்து ரெகுலராக மீன் பிடிக்கிற போறமேரிருந்தா நம்ம விருப்ப படி வாங்கலாம் இறால் எல்லாேரும் இறாலு விரும்பி கேட்கறதுனால சீக்கிரமாக கிட்டக்கேயவே பிடிச்சினு வந்துடுறாங்க அதனால் இவ்வளோ தாம்மா இருக்குது இறாலு

ஆ அது எல்லாமே கிளீன் பண்ணிவிடுவோம்மா நாங்கள் இப்போ கிளீன் பண்ணுறத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நூறு ரூபா வாங்கிறது இறாலு பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் வந்து சின்ன தான் வேறு அது ஓடு பிரிக்கணும் வேறு அதனால இறாலுக்கு மட்டும் இரநூத்தம்பது ரூபா ஆகும்மா இல்லை அது ஒன்றும் பிரச்சின இல்லம்மா இந்த இறாலு தான் கொஞ்சம் லேட்டாகும் மீன் இன்ன ஒரு கிலோ தானே அது இன்னும் ஓ இன்னும் ஒரு நிமிஷத்துல கிளீன் பண்ணிகலாம் மீனை பொறுத்தவரையும் இறாலு உரிக்கணும்ல அதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் எதாது மளிகை கடை சாமான் காய்கறி எதாது வாங்க போகணுனா ஒன்றும் பிரச்சின இல்லை போய்விட்டு வாங்கிவிட்டு வாங்க நான் கிளீன் பண்ணி வெச்சுறேன் அதுக்குள்ளே ஆ சரிம்மா ஆ கொடுக்குலாம்மா நீங்கள் போய்விட்டு வாங்க அதுக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் என்னாம்மா எவ்வளோம்மா குறைக்கிறது அதுதான் சொன்னேன்னம்மா எதுவும் கட்டுப்படி ஆகல இப்போதிக்கி எதுவுமே நூறு ரூபா வராதும்மா வேணால் ஐம்பது ரூபா குறைச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கறேம்மா சின்ன மீன் ஆ எல்லாமே ஜிபே இல்லை ஃபோனுபே எல்லாமே உண்டும்மா இங்கே ஆ சரிம்மா போய்விட்டு வாங்க